ஹலோ ஆமாம் நீங்கள் ஆ சொல்லுங்கம்மா சரிங்கம்மா ரெண்டு மாடி வீடுங்களா ஆ மொத்தம் எத்தனை ரூமுங்கம்மா இருக்குது வெளிலெல்லாம் அடிக்கணுமா சரிம்மா சரி சரி சரி எத்தனை ஜன்னலிருக்கு கதவு சரி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வார்னிஷ் அடிச்சிடலாமா அதுதாங்கம்மா வார்னிஷ் வார்னிஷ் அடிச்சிடலாமா வார்னிஷ் அடித்து பெயிண்ட் அடிச்சிடலாமா சரி சரிங்கம்மா ஒரு வாரம் ஆகுங்கம்மா எங்கே நாங்கள் நாலு பேர் வருவோம் ரெண்டு பேர் டச் அப் பண்ணுவாங்க ரெண்டு பேர் டச் அப் பண்ணுவாங்க ரெண்டு பேர் பெயிண்ட் அடிப்போம் ஒரு நாளைக்கு நாலு பேர் வருவோம் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்து இரநூறுவா சம்பளம் ஒரு நாளைக்கு சாய்ந்திரம் ஒம்பது மணிக்கு வரோம் காலையில் ஒம்பது மணிக்கு வருவோம் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு வேலையை முடிச்சுடுவோம் கையை கழுவுனோன்னே காசு கொடுத்துரணும் சம்பளம் கொடுத்துடணும் ஆ நாங்கள் வந்து வீட்டை ஒரு தடவை வந்து பார்த்துக்குறேன் பார்த்துட்டு மறுநாளே வந்து பெயிண்ட் அடிச்சுடுவோம் வேலையை ஆரம்பிச்சுடுவோம் ஆ எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக க்ளீனாக அடித்து கொடுத்துடுவேன் நல்லா சுத்தமாக கண்ணாடி மாரி இருக்கும் நாங்கள் பெயிண்ட் அடித்தோம்னா ஆ அடிச்சுடுவோம் அடிச்சுடுவோம் கம்ப்ளீட் நாங்கள் முடித்து கொடுத்துடுவோம்மா ஆ ஆ சரி சரி எல்லாத்தையும்